நான் கிருஷ்ணகிரி வஹாப் நகரில் வசித்து வருகிறேன் நான் பட்டு கூலித்தொழில் செய்து வரு வந்தேன் கூலித்தொழில் செஞ்சு வந்தேன் பட்டு உற்பத்தி பண்ணின்னு இருந்தேன் பட்டு உற்பத்தி பண்ணி காஞ்சிபுரம் பட்டு அண்ணா பட்டு சொசைட்டிக்கு சப்ளை பண்ணிகிட்டு இருந்தேன் நான் என் நான் வீட்டிலே வச்சு சின்ன தொழிலாக செஞ்சுட்டு வந்தேன் கைத் குடிசை தொழிலு செஞ்சு வருமானம் செஞ்சுன்னு இருந்தேன் கொரோனா பீரியட்லேருந்து கொஞ்சம் எங்களுக்கு எங்களுக்கெல்லாம் லாஸ் ஆகிடிச்சி ஃபுல்லாக லாஸ் ஆன பிறகு தான் கொஞ்சம் ஓட்ட முடியல லேபருங்கள் பிரச்சின கொஞ்சம் அதனால் இதை செஞ்சு நல்லா ச இதில் நல்லா இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணிகிட்ருந்தேன் அதுக்கப்புறம் கொஞ்சம் கஷ்டம் கொரோனா டைமில் ரொம்ப கஷ்டம் ஆகிடுச்சி பட்டு தொழில் நல்ல தொழிலு செஞ்சுன்னு இருக்கிறேன் இப்போ கூட இப்போ திரும்பவும் ஸ்டார்ட் பண்ணிருக்கிறேன் டெய்லி என் கிட்டே கம்மி கம்மின்னு நாலு லேபர் இருக்கிறாங்க காஞ்சிபுரத்துக்கு வாரத்துக்கு ஒரு முறை நாற்பது கிலோ நூல் சப்ளை பண்ணிகிட்டு இருக்கிறேன் அண்ணா சொசைட்டிக்கு கக்கூனை வந்து டேரெக்டாக போய் தர்மபுரியிலேருந்து பர்ச்சேஸ் பண்ணிகிட்டு வந்து இங்கே நெசவு பண்ணி தொழில் நூல் உற்பத்தி பண்ணி காஞ்சிபுரம் அண்ணா சொசைட்டிக்கு சப்ளை பண்ணிகிட்டு இருந்தேன் அதில் அதில் வருமானம் ஓரளவுக்கு மாதம் ஒரு இருபத்தஞ்சாயிரம் முப்பதாயிரம் சம்பாரிச்சுட்ருந்தேன் இந்த கொரோனா வந்த பீரிட்லேருந்து கொஞ்சம் பிரச்சினையா இந்த ஜிஎஸ்டி இந்த டேக்ஸுங்க இதெல்லாம் போட்டு ரொம்ப பிரச்சின அதனால் செய்ய முடியல செலவுகள் அதிகம் லேபர் கூலிகள் அதிகம் எக்ஸ்பென்சஸ் செலவு கரிக்கு கரி விறகுகள் அந்த மாதிரிலாம் சு வாங்கிறதா உள்ளது அதெல்லாம் செலவு அதிகமாகிடுச்சி உற்பத்தி செலவு அதிகமாகிடுச்சி ஒரு கிலோ பட்டு மூணாயிரத்து இரநூறு ரூபா மூணாயிரத்து முந்நூறு ரூபா விலைக்கு போகுது கக்கூனு வந்து நானூறுரூவா நானூற்றி பத்து ரூபா கக்கூன் ரேட் போகுது அதை அரசாங்கத்துலேருந்து பர்ச்சேஸ் பண்ணுறோம் கவர்மெண்ட்டு கிட்டேருந்து மார்கெட் கவர்மெண்ட் மார்க்கெட் தர்மபுரியில் பர்ச்சேஸ் பண்ணி எடுத்துகிட்டு வந்து கிருஷ்ணகிரியில் உற்பத்தி பண்ணி நாங்கள் காஞ்சிபுரம் அண்ணா சொசைட்டிக்கு சப்ளை பண்ணிகிட்டு இருக் இருக்கிறேன் இதுதான் என்னுடைய சொந்த தொழிலு இது என்னுடைய தொழிலு நான் இது வந்து ஒரு அநேகமாக ஒரு முப்பத்தஞ்சு வருஷமா இந்த தொழில் தான் செஞ்சுட்டு வரேன் இதில் தான் சம்பாரித்தேன் கொஞ்சம் சொத்துக்கள் கூட அழிச்சிட்டேன் சம்பாரித்து இதில் இதிலே என் பொண்ணுக்கு பையனுக்கு எல்லாம் கல்யாணம் பண்ணிணேன் இதே தொழில் தான் செஞ்சுட்ருக்குறேன் இப்போது இனிமேலும் திரும்ப ஸ்டார்ட் பண்ணியிருக்குறேன் செஞ்சுட்ருக்குறேன் ஆண்டவன் புண்ணியத்தில் திரும்பவும் நல்லா செய்வேங்றது ஒரு நம்பிக்கை இருக்குது பார்க்கலாம் சொசைட்டிக்கு சப்ளை பண்ணி நல்லபடியாக செஞ்சுக்கிறேன்